எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் நாங்கள் இப்போ எங்கேன்னா வா வாய்க்காலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அளவில் இருக்குது பட் ஆனால் எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும் இன்னும் அமைக்கப்படலை அது இன்னும் இது எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் சைடில் ஒரு சின்ன இந்த டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு ட்ரன் ட்ரைனேஜ் இருக்கும் அந்தமாதிரி அமைத்தாங்கன்னா அது பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் எல்லா மக்களுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு சைடில் இல்லைன்னா தெருவுக்கு முன்னாடி அந்தமாதிரி தனியாக வேஸ்ட்டு தண்ணியை விட்ருவாங்க அதனால அந்த தெரு அசிங்கமாக இருக்கும் இந்த பொது இடங்கள் கூடுற இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படியே நிறைஞ்சி நிற்கும் அப்புறம் வெயில் அடித்தா மட்டும் காஞ்சு போயிடும் அதுக்கு வந்து நல்ல இந்த டவுன் சைடில் நகர்ப்புறங்களில் இருக்கிற மாதிரி வீட்டுக்கும் பக்கத்துலேயே வெளியிலேயே அழகா ஒரு சின்ன ட்ரைனேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அதை வெட்டிவிட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு வேஸ்ட்டு தண்ணியை வந்து அதில் போய் எந்த தொந்தரவும் யாருக்கும் தொந்தரவும் இல்லாமல் மக்கள் எந்த எந்த மக்களுக்குமே ஒருத்தர் ஒருத்தருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லெவலில் இல்லை பட் அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணலைனா இதுதான் நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பு கொண்டு வந்து கொடுக்கணும் வாய்க்காலுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ்ஜி அவ்வளோதான் பெரிய ஒரு பைப் இருந்துச்சி அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ்ஜி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் ஒன்றுமே இருக்காது அவங்களே வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழி வெட் இல்லைன்னா அந்த சில இப்போ கவுர்மண்ட்டு என்ன பண்ணியிருக்கு ஒரு சில திட்டம் கொண்டு வந்திருக்கு சின்ன பக்கெட் மாதிரி அந்த இது வச்சு சின்ன சின்ன குழாய் மாதிரி வச்சு அந்த இடத்துல ஆழ்துளை கிணறு மாதிரி கொஞ்ச சின்னுாண்டு இடத்த வச்சு அதில் தண்ணியை வேஸ்ட் வாட்ரெலாம் அதில் போய் வடிஞ்சு அதில் அப்படியே மக்கி போகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு அது நல்ல ஒரு அமைப் அமைப்பது அது வந்து இன்னும் சுகாதார முறையில் பண்ணிணாங்கன்னா நல்லாயிருக்கும் சில இன்னும் கீழ் சில வீடுகளில் பின்னாடி இருக்க அந்த ட்ரைனேஜிக்கு அந்த பக்கத்திலேயே அந்த குழா அமைத்து வச்சுருப்பாங்க அது நல்ல முறை நிறைய வீடுகளில் அது இல்லை அது எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் அந்த முறையை கொண்டு வந்து அமைச்சிச்சுன்னா கிர ஒரு கிராமத்து நிர்வாகம் அமைச்சிச்சுன்னா அது எல்லாம் நல்ல பயன் உள்ளதாக அமையும்